மழை காலத்தில் வீட்டில் தண்ணி தேங்க விடாம ச சிரட்ட டயரு எது எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிடணும் நம்ம வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்தமுன்னா கை கால் எல்லாத்தையும் க கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் சின்ன பிள்ளைகளை மழைக்குள்ள நினைய விடாமல் பா பார்த்துக்கிடணும் நம்ம வீட்டில் கொசுவு எதுவுமே இல்லாமல் நம்ம பாதுகாத்து வச்சுக்கிடணும் சி சின்னப் பிள்ளைய சின்னப்பிள்ள எங்கையுமோ வெளியில் போக விடக்கூடாது யாருக்கிட்டையும் கை கொடுத்து க பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைக்கணும் கொரோனா நேரத்தில் நம்ம யாருட்டையும் கை கொடுக்காம எப்படி நம்ம தனிமையில் இருந்தோமோ அது மாதிரி மழை நேரத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து சளி எதுவுமே இல்லாமல் பா பார்த்து நம்ம நல்லபடியா இருந்துக்கிடணும் வீட்டில் சுத்தமாக இருக்கணும் வீட்டில் த வீட்டில் அக்கம் பக்கத்தில் எதுவுமே தண்ணி தேங்க விடாம நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் தனிமையில் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு இருக்கணும்